ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நிறைய இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது பனியன் கம்பெனி இருக்குது சுகர் ஃபேக்ட்ரி எல்லாம் நிறைய இருக்குது பொறியியல் கல்லூரி இருக்குது வேலை வாய்ப்பெல்லாம் இங்கே நிறைய இருக்குது பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நிறைய டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃபீஸுன்னு பார்த்தா பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் ஃபீஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொறைஞ்சா நல்லாயிருக்கும் இப்போவே இவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்கன்னா இன்னும் இன்னும் பத்து வருடம் அப்படி எல்லாம் ஆகும் போதெல்லாக்க நினைச்சி கூட பார்க்க முடியலை எவ்வளோ பணம் வாங்குவாங்கன்னு தெரியல ஃபீஸ் எல்லாம்ந்தான் ஸ்கூல்லல்லாம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொறைஞ்சா நல்லாயிருக்கும்